ஹலோ ஆட்டோக்கார அண்ணனுங்களா ஆமாண்ணே ஃபோன் பண்ணியிருந்தேன் பிரவீன் குமார் ஆமாண்ணே கூராலூர் போயிட போகிறீங்கண்ணே கூராலூருக்குதான் வரசொன்னேன் ஆனால் நான் இப்போ ஆலமுத்துல நிற்கிறேன் இங்கே வரமுடியுமா ஒரு வேலை விஷயமாக வந்துட்டண்ண ஃபிரெண்ட்டு கூப்பிட்டான்ட்டு வந்துட்டேன் இங்கே ஆனால் அங்கே போயிட போகிறீங்க இங்கே வந்துருங்கள் ஆனால் சரிண்ண வரமுடியுமா சீக்கிரமா ஆ ஓகேண்ண ஆ தேங்ஸ்ண்ணா வச்சிட்டுறண்ணேன்